எங்கள் ஊர்ல நடத்துற போட்டிக்கு பார்த்திங்கன்னா எங்க ஊர் மக்கள்கிட்டேருந்து நாங்கள் கொஞ்சம் பணம் வாங்குவோம் அந்த பணம் மட்டும் இல்லாமல் நாங்களும் கொஞ்சம் பணம் போட்டு ஒரு போட்டி நடத்துவோம் அந்த போட்டி நடத்துகிறதுக்கு வந்து எல்லா ஊருக்கும் நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பி அந்த ஊர் மக்கள் வந்து எங்கள் ஊர்ல வந்து விளையாற்க்கு வந்து நாங்கள் வேண்டுகோள் வச்சிருப்போம் இது மட்டு இல்லாமல் அரசியல்ல பார்த்துட்டிங்கன்னா மாணவர் அணியிலிருந்து விளையாட்டு வீரர்களுக்கு வந்து நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம் அதை வந்து எங்கள் நோட்டீஸை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் வகையில் வந்து நிறைய ஸ்பெஷலிட்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க என்னன்னா கப் வாங்கி தரது இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க இதில் வந்து அவிங்க வந்து அவங்களோட பேர் மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணி வச்சிடுவோம் இந்தமாதிரி பண்ணுறங்காட்டி அவிங்களோட மதிப்பும் அதிகமாகும் நாங்கள் எங்கள் ஊருக்கு ஒரு பெருமை கிடைச்ச மாதிரி இருக்கும்